ஹலோ யாருங்க வணக்கம் சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் ஆஹ

ம்ம் மணிசேகரன் டென்த்து ஸ்டாண்டர்ட்ங்களா எந்த செக்ஷன் ஆ ஆ சரி சரி சரி இதோ ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க நான் பார்க்குறேன் பார்க்குறேன் ஆ ஓ மணிசேகரன் டென்த்து பி ஆ இதோ இருக்கு அவர் ஆ இப்போ ஃபர்ஸ்ட்டு இல்லை ஃபர்ஸ்ட்டு நல்லா தான் படிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ உங்கள் ப்ராகிரஸில் கொஞ்சம் குறையுது ரொம்ப அவ்ரேஜ்ஜாக இருக்காங்க இப்போ இப்போ விளாட்டு ஸ்போர்ட்ஸில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இருக்குறாங்க ஆமாம் நாங்கள் பேரெண்ட்ஸு கூப்பிட்டு வர கூட சொல்லிருந்தோம் படிப்பை விட ரொம்ப ஸ்போர்ட்ஸுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ம் ம் ஆ ஆ ம் ம் ம் அவங்ககிட்ட ஃபோன் ஆ ஆ ஆ ஆ இப்போ அவர் ம் ம் இல்லை முதல்ல அவர் ப்ராக்ரஸ் நல்லா தான் இருந்துது ரொம்ப ப்ரைட்டாகதான் இருக்கார் இப்போ கிளாஸ்லே கூட அட்டன்ட் பண்ணுறதுல ரொம்ப வீக்காக இருக்கார் கிளாஸில் அட்டென்ட்டிவாக இல்லை அதனால் ப்ரக்ரஸ் குறையுது நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும் ம் ம் ம் ம் ம் ம் சரி நாங்க நாங்களும் அக்கறை எடுக்கிறோம் நீங்களும் அக்கறை எடுத்தால் தான் ப்ராக்ரஸ் நல்லாருக்கும் ஆ சரிங்க சார் ஆ நன்றி நன்றி